நான் வந்து சமையலுகாக எந்த ஒரு கிளாஸும் அட்டென்ட் பண்ணதில்லை இப்போ எதாச்சு நான் புதுசாக சமைக்கணுன்னு ஆசைப்பட்டேன்னா யூடியூப்பில் போய் எப்படி இது வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சி இந்த இதை செய்யிறது அந்த மாதிரி நான் வந்து சேர்ச் பண்ணி பார்த்து தான் இத்தன நாள் சமைச்சிக்கிட்ருக்கேன் இப்போ வரைக்கும் அப்படி தான் சமைக்கிறேன் எனக்கு வந்து கிளாஸ்க்கு போணுன்னா எனக்கு வந்து கேக்ஸ் செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்கும் கேக் வந்து ஓவன் இல்லாம இந்த வீட்டில் இருக்க ஸ்டவ் அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ் அதை வச்சி தான் நான் சமைக்கிறேன் அது வந்து நான் வந்து எப்படி சமைக்கணுன்னு சொல்லி கற்றுக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை கிளாஸ்க்கு போணுன்னா நான் வந்து ஆசைப்படுறது வந்து கேக் ஃபாண்டண்ட் கிரீம் அதெல்லாம் எப்படி செய்யறாங்க ஃபாண்டண்ட் வச்சி எவ்வளோ அழகாக டெக்ரேட் பண்ணலாம் அப்புறோம் கேக் செய்யறக்கான ஸ் குட்டி குட்டி ஐடியாஸு அப்புறோம் குட்டி குட்டியான மைனுட் ஆன கேக்ஸ்லாம் எப்படி செய்யறோம் அதெல்லாம் எனக்கு கற்றுக்கணுன் ஆசை எனக்கு வந்து ஃபுட்டில் வந்து ரொம்ப பிடிச்சது வந்து மினியேச்சர் கேக்ஸ் செய்யறது ரொம்ப பிடிக்கும் குட்டியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபாண்டண்ட் வச்சி கேக்லாம் செய்வாங்க நான் வந்து நிறையா வீடியோஸ் பார்ப்பேன் யூடியூப்பில் அந்த மாதிரிலாம் செய்யணுன்னு எனக்கு ஆசை அந்த மாதிரிலாம் செய்யணுன்னா நம்ம வந்து கொஞ்சமாச்சு கிளாஸ் அட்டென்ட் பண்ணனும் அதுக்கு வந்து எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்கு நான் வந்து ஃபோனில் வந்து இன்ட்ரநேஷ்னல் செஃப்ஸு செவன் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செஃப்ஸ் எல்லாம் எப்படி சமைப்பாங்க அதெல்லாம் நான் வீடியோஸ்லாம் பார்ப்பேன் அதுவும் இல்லாம கேக்ஸ் செய்யறக்கான சில டூல்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன் ஃபாண்டென்ட்டில் வந்து ஷேப் பண்ணுறக்காகட்டும் கேக்ஸ் சுற்றி ஒட்டுற ஃபாண்டென்ட்டில் போடுற டிசைன்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்துடுக்கேன் எனக்கு வந்து யூடியூப் இருக்கனால நான் வந்து எந்த கிளாஸ்க்கும் அட்டென்ட் பண்ணதில்லை நார்த் இந்தியன் க்விசைன்ஸ் வந்து எனக்கு குக் பண்ணுறக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க செய்யற மெத்தடு எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் நம்மளோட சௌத் இந்தியன் ஸ்டைலை விட நார்த் இந்தியன் ஸ்டைல்து கொஞ்சம் சிம்பிளாகவும் நீட்டாக இல்லாம எலிகெண்டாக இருக்கும் எனக்கு வந்து நார்த் இந்தியன் க்விசைன்ஸ் வந்து கொஞ்சம் பிடிக்கும் அவங்களோட வீடியோஸும் நான் வந்து பார்ப்பேன் எல்லாத்தோட குக்கிங்கியும் இன்ஃப்லுயன்ஸ் பண்ணி நான் எங்கள் வீட்டில் சமைச்சி கொடுப்பேன் எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்னோட குக்கிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் செய்யற குக்கிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் க் செய்யற கேக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இருக்க அவன்லையே ப்ரீ ஹீட் பண்ணி தான் செய்வேன் இப்போ எங்கள் வீட்டில் அவனும் இல்லை அதனால நான் எங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் தான் சமைச்சிட்டு வரேன் எங்கள்கிட்ட கேக் பேட்டர் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் எனக்கு தேவையான கொஞ்சம் நாலேஜும் ஸ்கில்ஸ் இல்லை ஏன்னா எனக்கு தெரியாது ஃபாண்டென்ட்லாம் வச்சி எப்படி சமைக்கணுன்னு தெரியாது ஸோ அதுக்காக நான் வந்து கிளாஸ் போணுன்னு ரொம்ப விரும்புறேன்